உணவில் பல வகை இருக்குது உணவில் சைவம் அசைவம் அப்படின்னு குறிப்பாக ரெண்டு வகை இருக்குது சைவ உணவுகளில் எல்லாத்துலேயுமே நம்ம காய்கறிகளைப் பயன்படுத்தி தான் செய்வோம் அசைவ உணவு அப்படின்றது அசைவத்தில் கடல் சார்ந்த உயிரினங்களும் சேரும் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு அப்படின்னா அது அசைவ உணவு பிரியாணி தான் பிரியாணி சமைக்கும் போது அதில் மட்டன் இல்லை சிக்கன் சேர்த்து அரிசி சேர்த்து சமைப்பாங்க அது ரொம்பவே சுவையாக இருக்கும் அந்த உணவு ரொம்பவுமே டெலிஷியஸாக இருக்கும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கூட கிரேவி எக்கு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவும் சுவையாக இருக்கும் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னா வாழை எலை போட்டு நல்லா சுடச்சுட பரிமாறி ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும் பி பிரியாணி சாப்பிட்றதுனால எந்த ஒரு கெடுதலும் இல்லை உடம்புக்கு நல்லதுதான்